பதினஞ்சு ஆறு ஆயிரத்து தொளாயிரத்து எழுவத்தி ஆறு ரெண்டு மூணு ஆயிரத்து தொளாயிரத்து எழுவத்தஞ்சி ஒன்று ஏழு ஆயிரத்து தொளாயிரத்து எண்பத்தாறு பதினஞ்சு எட்டு ஆயிரத்து தொளாயிரத்து தொண்ணூறு ப பதினொன்று எட்டு ஆயிரத்து தொளாயிரத்து தொண்ணூத்தாறு பதினாறு அஞ்சு ஆயிரத்து தொளாயிரத்து தொண்ணூற்றி ரெண்டு